ஆ ரெஸ்டாரண்ட் தானேங்க ஆ உங்கள் கடையில் நாங்கள் ஏற்கனவே ரவா மசாலா தோசை சாப்பிட்ருக்கோம் ரொம்ப நல்லா இருந்தது ஆ இப்போ எங்கள் பேத்திக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் வைச்சிருக்கோம் அதுக்காக நைட் எல்லோத்துக்கும் டிஃபன் கொடுக்கலான்னு ஆசைப்பட்றோம் இந்த தோசையிலேயே எத்தனை ரகங்கள் இருக்குது உங்கள் கடையில் ஆ எப்படி சொல்லுங்கள் அதோடைய விலைப்பட்டியல் எல்லாம் சொல்லுங்கள் ம் ம் ம் ம் ம் ம் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ சரி ஆ ஆ ஆ ஆ ஆ

ஆ ஆ ஆமாம் ஆமாம் ஆ சரிங்க சரிங்க சரிங்க இப்போது நீங்கள் சொன்னீங்கள்ல ரோஸ்ட்டுங்கிறதில் அதில் ஒரு ஐம்பது தோசை கொடுங்க அப்புறம் இந்த பிள்ளைங்களுக்குனு குட்டி தோசைன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த இதில் எல்லாத்திலையுமே எங்களுக்கு வந்து ஒரு பத்து பத்து கொடுத்துருங்க ஆ சரிங்க வேறு வந்து அந்த குட்டிங்க தோசை

சரிங்க சரிங்க சரிங்க பிள்ளைங்க தான் நிறைய வந்திருக்கு எங்கள் பேத்திகளோட படிக்கிற பிள்ளைங்க அதனால் அதுகளுக்கு பிடிச்சது மாதிரியும் இருக்கட்டும் சந்தோஷம்ங்க சந்தோஷம்ங்க ஆ ஆ ஆ ஆ சரிங்க சரிங்க நாங்கள் வந்து நான் இந்த மாதிரி வடுகர்ப்பேட்டை மேலவீதியில் இருக்கோம்ங்க நீங்கள் வந்து ஜெபமாலைன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் டோர் டெலிவரி மட்டும் செஞ்சிடுங்க நீங்கள் டெலிவரி ஆகிறப்பயே நீங்கள் பில் போட்டு அனுப்பினீங்கன்னா உடனே நாங்கள் பைசாவை கொடுத்துட்டு உங்களுடைய பொருட்கள்லாம் வாங்கிக்கிறோம் ம் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க நீங்கள் எனக்கு நல்லா நல்லவிதமாக சமைத்து கொடுத்தனுப்புங்க ஆ ஆ ரொம்ப நன்றிங்க ஆ ஆ ஆ சரிங்க சரிங்க